ஹலோ ஆ சாருங்களா டாக்ட்ரு சாருங்களா நாங்கள் தான் நான் தாங்க உங்கள் பேஷண்ட்டு பேசுகிறேன் சகாயமேரி எனக்கு கைகா கால் வலின்னு வந்தேன் இல்லைங்க அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வேறு ஒரு பிரச்சின எனக்கு பிபி இருக்குது பிபி ஷுகர்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்ருக்குது ஆ கால் வலியெலாம் பிரச்சின இல்லை சார் இந்த பிபியும் ஷுகரும் தான் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு ஆ எடுத்துகிட்டு தான் சார் இருக்கேன் ஷுகருக்கும் பிபிக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஷுகருக்கு எடுக்குகிறேன் பிபிக்கு இதுவரைக்கும் எடுக்கலை சார் ம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஷுகருக்கு எடுத்துடுருக்கேன் சார் ஆ தெரியும் சார் ஆ ஷுகரும் ரைஸாயிருக்கு பிபியும் இருக்குது பிபி வந்து நார்மலாக தான் இருக்குது அதுக்கு டேப்லெட் வேணான்ட்டாங்க இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஷுகர் வந்து ஜீரோ பாயிண்ட் போட்டுகிட்ருந்தேன் அப்புறம் நீங்கள் ஃபை பாயிண்ட் போட சொன்னீங்கள் ஃபை பாயிண்ட்டு தான் இப்போ போட்டுகிட்ருக்கேன் ஆமாம் ரெண்டு வேளை போட சொல்லிருக்கீங்கள் ஆ சரிங்க சார் ஆமாம் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் ஆ ஆ

ஆ ஆ சரிங்க சார்

ஆ சரிங்க சார்

சரிங்க சார் மறுபடியும் ஷுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ சார் வரணும் எப்போ உங்களுக்கு அப்பாய்ன்மெண்ட் கிடைக்கும்

ம் சரிங்க சார் ஆ

சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் வேறு ஒன்றும் இல்லை சார் ஓகே சார் ஓகே